தமிழ்மொழியை தாண்டி படிச்ச புக் அப்படின்னா இங்கிலீஸ் புக்ஸ் படிச்சியிருக்கேன் அது யார் எழுதுனதுன்னா ஷேக்ஸ்பியர் ஹேனி சல்லிவன் அவங்களோட புக்ஸ்லாம் நான் படிச்சியிருக்கேன் ஷேக்ஸ்பியர் அப்படின் எடுத்துக்கிறப்போ நிறையா போயம்ஸ் படிச்சிருக்கேன் அதை ஸ்கூல் டேஸ்ல படிச்சியிருக்கோம் அந்த மாதிரி தமிழ்மொழியை தாண்டி அந்த மொழி பெயர்க்கப்பட்ட புத்தகங்கள் வந்து படிக்கும்மோது நம்ம தமிழ்மொழியில் படிக்கிற மாதிரி ஒரு இனிமை வந்து இருக்காது அண்ட் தென் வந்து அப்படி நான் வந்து படிச்சியிருக்கேன் அப்படி வந்து உலகத்தில் உள்ளவங்க வந்து எல்லாருமே படிக்கணும் அப்படின்னா நான் சொல்வது வந்து திரிகடுகம் திருக்குறள் படிக்கணும் அது வந்து வாழ்வியலுக்கான அனைத்து எல்லாமே சொல்கிற மாதிரி உள்ளது தான் திருக்குறள் திருமூலம் திரிகடுகம் கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் சீவகசிந்தாமணி இந்தமாரி எல்லா நூல்களையுமே படிக்கணும் ஒவ்வொன்னியுமே தமிழோட இனிமை அதோட கலந்து ஒருத்தவங்களோட வாழ்க்கை வரலாறு எப்படி வாழ்வியல் நெறிமுறைகள் எல்லாமே சொல்லி தர்ற மாதிரி தமிழ் இலக்கியங்கள் அமையும்